நான் ரன்னிங் ஷூன்றது வந்து அடிதாஸ தான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து கொஞ்சம் காஸ்லியாக இருந்தாலும் ரொம்ப வருஷம் உலைக்கும் அது வந்து கம்ஃபர்ட்டபிளாகவும் இருக்கும் ரன்னிங் பண்ணுறதுக்கு வாக்கிங்க்கு எல்லாத்துக்குமே அது வந்து கம்ஃபர்ட்டபிளான ஒரு ஷூவாக யூஸ் ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி ட்ரெஸ்ஸும் பார்த்தா ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதில் வெறும் டீஷர்ட்டு ட்ராக் ஷூட்டு இது மட்டும் தான் இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிறப்பையும் சரி ரன்னிங் போகிறப்பையும் சரி வாக்கிங் ஜாகிங் யோகா எல்லாத்துக்குமே வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளாக தெரியும் மற்ற வேறு எதுவும் சூட் ஆகாது இது கொஞ்ச நல்லா தெரியும் காஸ்லியாக வாங்கினாலும் ரொம்ப ரொம்ப வருசம் உலைக்கும் அடுத்தடுத்து நம்ம அடுத்த ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ளே வாங்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் லைஃப் லாங் யூஸ்ஸாக யூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது அதனால் அடிதாஸ் ஷூவும் டீஷர்ட்டு டிராக்கு இது தான் யூஸ் பண்ணுவேன்